நான் என்னோடு காலேஜில் படித்த என்னோடய உயிர் தோழிக்கு ஒரு அருமையான கவிதை எழுதிக்கொடுத்தேன் அது என்ன கவிதை அப்படின்னா நாம் இருவரும் ஒன்றல்லவா உன்னில் நான் என்னில் நீ கைக்கோர்த்து நாம் கல்லூரியின் வருகைப்பின் ஓர் உன்னதமான உறவு யாரென்று சொன்னால் அது நீ மட்டும் தான் பல கவலைகள் கடந்து காலம்தோறும் இரு உயிராக ஒன்றாக உயிர் வாழ்வோம் அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதிக்கொடுத்தேன் பார்த்துட்டு மயங்கிட்டாள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கவிதை இப்படி உனக்கு கவிதைலாம் எழுத தெரியுமாடா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் அவள் எங்கிட்ட கேட்குறா மிரண்டுட்டா அப்படின்னு சொல்லலாம் அதைப் பார்த்துட்டு ரெண்டு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கவிதையை ஒரு ஒரு தடவையும் படித்துக்காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிடா அந்த கவிதை உனக்கு இவ்வளோ அழகான வார்த்தைகளோடு இவ்வளோ அழகாக கவிதை எழுத தெரிஞ்சிருக்குது நீ பேசாமல் ஒரு லிரிசிஸ்டாகவோ இல்லை ஒரு கவிதை அமைப்பாளராகவோ ஆகிடுறா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டாள் நானும் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டுதான் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக நானும் ஒரு கவிதை கவிஞராகவோ ஒரு பாடலாசிரியராகவோ கண்டிப்பாக ஆவேன்ட்டு அவக்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த பரிசு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் நான் ஒரு அழகான ஒரு தாளில் அந்த கவிதையை எழுதி போயிட்டு அவளோடய பிறந்தநாள் அதுவுமா அதைக் கொடுத்தேன் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினா அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவள் சொன்னது மனம் நெகிழ்ந்து அவளை கையைப் பிடிச்சி இந்தா அப்படின்ட்டு என்னோடைய கவிதையை பரிசை அவக்கிட்ட கொடுத்தேன் அந்த கவிதையை படித்துட்டு அவள் இப்போது வரையும் அதை பாராட்டிகிட்டு இருப்பாள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்ட்டு அவள் சொல்லுவாள்